கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழில் சங்கமனாக்க கம்பெனினாக்க ஓலா கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க எப்படியும் பதினஞ்சாயரரூவா ஐம்பதாயிரருவா சம் சம வருமானம் சம்பளம் தராங்க ஆனால் கிஷ்ணகி கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளம்பலம் உளிவிருக்கி அது இன்னும் வில்லேஜ் தான் அது இன்னும் அவ்வளோ இம்ப்ரூவ் இல்லை அதில் பாத்தாக்க இப்போ டாட்டா கம்பெனி வந்துவிட்டாங்க அதில் ஒரு பைன ஒரு நாளைக்கு எப்படியும் பதினாஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அதில் வந்து ஊர் பூராக ஒரு பஸ் அனுப்பிச்சிக்கிறாங்க அந்த பஸில் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுவாங்க அவங்களே கூப்பிட்டுனு வந்து கூப்பிட்டு வந்து விடுவாங்க வித் இன் கம்பெனிக்கு அது வந்து எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமருக்கு பத்தாயிரம் ருபா பத்தாயிரருந்து பதினஞ்சாயிரம் ருபா சம்பளம் தராங்க இந் அப்போ அதை எடுத்தாக்க ஓசூரில் எடுத்தாக்க டாட்டா கம்பெனி அசோக் லேலாண்ட் அசோக் லேலாண்ட்லேயும் எப்படியும் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பஸ் வந்து விட்டுக்கறாங்க அந்த பஸ்ஸில் வந்தாக்க சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் ருபா அம் முப்ப பதினஞ்சிலேருந்து முப்பது நாற்பது வரைக்கும் போகும் சம்பளம் தராங்க அந்த சம்பளம் வந்து வாங்கலாம் டாடா கம்பெனி வா டாட்டா டாடா வாட்ச்சும் இருக்குது வாட்ச் கம்பெனியும் இருக்குது அந்த வாட்ச் கம்பெனியிலும் அந்த எப்படியும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிர பேர் வேலை செய்கிறாங்க அந்த ச சம்பளம் வந்து பத்தாயிரம் ருபா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ருபாய் பன்னென்டாயிர ருபாலருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் தராங்க அப்புறம் மோட்டார் எடுத்தாக்க அசோக் லேலாண்டு மகேந்திரா கம்பெனி இருக்குது மற்ற டிவிஎஸ் ஃபிஃப்டி இருக்குது டிவிஎஸ் ஃபிஃப்டி அதில் எப்படியும் அண்ட் டவுன் வண்டி பஸ்ஸுங்களாம் அனுப்புகிறாங்க அவங்க ஊர் ஊருக்கா வில்லேஜில் வில்லேஜ் பஸ்ஸுங்க வசதி இல்லாதனால் காரணத்தால் பஸ்ஸும் அனுப்புகிறாங்க அந்த பஸ்லியும் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு அவங்களே போகிறாங்க வந்து பார்த்துனு போயினே இருப்பாங்க